ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒவ்வொரு செடி நல்லா வரும் அந்தந்த பருவத்துக்கு எதெது வரும்னு தெரிஞ்சு வாங்கி வித போடலாம் செடி வாங்கி நடலாம் வெய்ல் காலத்துக்குன்னு ஒரு சி ஒரு செடி கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தாவே வரும் அந்தமாதிரி செடி வைக்கலாம் மழை காலத்தில் ஒவ்வொரு செடி நல்லா வரும் அது வைக்கலாம் கீரை எப்போ வேணாலும் போடலாம் பராமரிக்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை அது தண்ணி விட்டு சுத்தமாக வச்சிருந்தால் போதும் களை இல்லாமல் இந்த மாதிரி தான் நடவடிக்கை எடுக்கணும் தண்ணி பொறுத்துதான் உங்கள் செடி அந்த தண்ணி சீசன்ல எப்போ தண்ணி கிடைக்குமோ அந்த சமயத்தில் நல்லா செடி வைக்கலாம் தண்ணி இல்லாதப்போ தண்ணி அந்த சீசனுக்கு என்ன செடி வருமோ அந்த செடி வைக்கலாம்